பொன்னியின் செல்வன் புக்கை நான் வந்து ஆரம்பத்தில் வந்து எடுத்து பார்த்துட்டு அதை அப்படியே வச்சுவிட்டேங்க ஒன்றும் புரியல சரி படம்தான் பார்க்கலாம் சொல்லிப்போட்டு படம் மட்டும் பார்த்த படம் கடைசிலேருந்து ஆரம்பதுலேருந்து கடைசி வரைக்கும் பார்த்தா எனக்கு எதுவுமே ஒன்றும் புரியலைங்க நானும் வெகுநாளாக பார்த்த சரி அந்த புக்கு எங்கே கிடைக்குன்னு சொல்லி போட்டு நானும் நிறைய பக்கம் ஒவ்வொரு பக்கமாக துலாவி பார்த்து சரி ஒரு கடையில் புக்கு கொடுத்தாங்க அதை பார்த்த அதுவும் நல்லா சரியானபடிக்கு எனக்கு ஒன்றும் புரியலைங்க திரும்ப என்ன பண்ண சரி நான் நூலகத்துக்காது போகலாம் போய் அந்த புக்கை வாங்கி படிச்சுகலாம் சொல்லி போட்டு அங்கே போய் நான் புஸ்தகத்தை வாங்கி நல்ல கம்ப்ளீட்டாக படிச்சு பார்த்துட்டு திரும்ப வந்து நம்ம படம் பார்க்கும் போது தான் அதனுடைய விளக்கங்கள் வந்து என்ன ஏதுங்கறது தெரியுதுங்க அதுக்கு முன்னாடி வந்து நமக்கு தெரியல என்னமோ வராங்க போகறாங்க யார் என்ன ஏதுங்கறது தெரியல இப்போ அதே மாதிரி தாங்க அந்த புக்கு படிச்ச பிற்பாடு அந்தப் படத்தினுடைய மதிப்பு என்ன அன்னைக்குதுனுடைய இது என்னங்குறது நம்ப தெளிவாக இருக்குங்க